இப்போ எங்கூரில் பார்த்திங்கன்னா நாங்கள் விவசாயம் பண்ணுறதுல வந்து எங்களது அலிமாட்டை வந்து என்னன்னா முருகார் வரும் அதை வந்து முடுக்கறதுக்காக நாங்கள் நாய் வளர்த்திருக்குறோம் நாங்கள் சுற்றியும் வந்து வேலி அமைச்சிருக்குறோம் வேலி போட்டோன்னாவே உள்ளே வராது அப்படி மீறி வந்தாலும் நாய் வச்சுருக்குறோம் நாய் துரத்திவிட்ரும் அப்புறம் மீதி பார்த்திங்கன்னா இந்த கோழி ஆடு மாடெல்லாம் வந்து போகாமல் இருக்கிறத்துக்கு மசால் தீன் போட்டோம்னா அது கோழியெல்லாம் கொத்தி முளைகிறதுக்கு இல்லாமல் பண்டிரும் அதுக்காக நாங்கள் சுற்றி வந்து வேலி போட்டுருவோம் வேலி இல்லைன்னா அந்த சீலையில் எதாவது சுற்றி கட்டி விட்டுட்டோம்னா அது உள்ளே போகாமல் இக்கறதுக்கு குச்சி அடிச்சி அதை கட்டிவிட்டோம்னாவே அந்த வெள்ளாமைக்கு போய் அது திங்காது அது சேதம் பண்டாமல் இருக்கும் அதே எங்களுக்கு சிறப்பாக தெரியும்